ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சொல்லுங்கள் சரிங்க சரிங்க உங்களுக்கு செட்டிங் லைட்டு செட்டிங் மைக் லைட்டு லைட்டு செட்டிங் மைக் செட்டிங் சாப்பாடு முதக் கொண்டு எல்லாமே நான் நாங்கள் தாங்க எல்லாமே ஒட்டு மொத்தமாக நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் எத்தனைப் பேருங்க ஃபங்க்ஷனுக்கு யார் எத்தனைப் பேர் வராங்க சரிங்க

சாப்பாடு ரெடி பண்ணிட்டுங்க சாப்பாடு இந்த ஒட்டு மொத்தமாக ஆ ஆ ஆ ஓகேங்க இல்லைங்க ஜாமான் நீங்கள் வாங் ஆமாம் நீங்கள் தான் ஜாமான் வாங்கித் தரணும் ஜாமான் நீங்கள் தான் வாங்கித் தரணும் எங்களுக்குக் கூலி மட்டும் கொடுத்தாப் போதும் எங்களுக்கு லைட்டு செட்டிங் முதக் கொண்டு மைக் செட்டிங் எல்லாமே எல்லாமே ஒட்டு மொத்தமாக நாங்களே பார்த்துக்குறோம் ஆமாம் கேமரா முதக் கொண்டு எல்லாமே ஆ ஆ ஆ ஆ எல்லாமே நாங்கள் நாங்களே பார்த்துக்குறோங்க எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகுங்க ஏங்க மை அதாவது லைட் செட்டிங்லருந்து மைக் செட்டிங்லருந்து இல்லல்ல அதெல்லாம் நீங்கள் தான் புக்கிங் பண்ணி ஆகணும் எ எங்களுக்கு தோரண தோரண லைட் செட்டிங் சாப்பாடு ப பரிமாறுறது எல்லாமே இது எல்லாமே எங்களோட இது தாங்க நீங்கள் வந்து கல்யாணம் மண்டபம் மட்டும் புக்கிங் ஏங்க ஐந்நூறு ஐந்நூறுப் பேர்த்துக்கு செலவுப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் மைக் செட்டிங்கு மைக் செட்டிங்கை எடுக்கப் போகிறீங்கன்னாவே ஐம்பதாய ரூபா ஆகுங்க ரெண்டு நாளைக்கு இது எல்லாமே நாங்கள் எல்லாம் ஓ எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் இதுப் பண்ணுறோம் ஆமாம் ஆமாம் ஆமாங்க ஆ அதுவும் ஸ்டாமியினாப்பந்தல் ஆ அதுக் கூட போட்டுக்கலாம் ஆமாம் வாழை மரமா எல்லாம் அதே தாங்க தோரணம் முதக் கொண்டு எல்லாமே வந்துடும் நீங்கள் எப்படி எடை ஆமாம் கேமரா முதக் கொண்டு எல்லாமே எல்லாமேங்க நீங்கள் மண்டபம் மட்டும் புக்கிங் பண்ணிடுவீங்க பொண்ணு மாப்பிளையை கூட்டு வரீங்க நீட்டாக கல்யாணம் பண்ணுறீங்க அவங்களுக்கு வர்றவங்களுக்கு என்னன்னப் பண்ண முடியுமோ எல்லாம் நீட்டாப் பண்ணி அனுப்பிச்சு விட்டர்லாங்க எங்களுடைய டூட்டி

அட்வான்ஸூ ஒரு லட்ச ரூபாக் கொடுங்க குறைக்கறதுன்னா எது எதில் எதில் குறை எதில் குறைக்கலாங்குறீங்க ஆ அப்பட்லாம் இல்லங்க குறைக்கலாம் ஏதோ ஒரு இப்போ ஒரு இப்போ நீங்கள் ஐந்நூறுப் பேர் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ நூறுப் பேர் கம்மியாக வராங்க அது இன்னோன்னு நம்ம ஐநூறு பேர்த்துக்குமா சமைத்து கரெக்டாக வச்சிருப்போம் அப்படிங்கும்போது அதில் நம்ம குறச்சுலாம் பேச முடியாதுங்க அதில் சாப்பாடும் மிஸ் பண்ணணும் சரி மத்த எல்லாமே எது இந்த எஸ்ட்டெண்ட் ஆ எஸ்ட்டெண்ட் போனாலும் அது உங்களோட சேர்ந்தது தான் அது எங்களோட வரதுக்கூ வராது வந்தால் எங்களுக்கு தான் நட்டம்

ஆ அது ஆமாம் பொண்ணு மாப்பிள நீங்கள் கூட்டுப் போகிறது நீங்கள் தான் தனியாக பார்த்துக்கணும் இல்லை நீங்கள் அதுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்குலாம் ஆமாம் அதுக்குத் தனி ரேட்டு கண்டிப்பாக இதில் சேராதுங்க ஆமாம் ஏன்னா இதில் வந்து கல்யாணத்துக்கு உண்டானது ஒட்டு மொத்தமாக இந்த அமௌண்ட் தாங்க வரும் இதில் எஸ்ட்டெண்ட் பண்ணி கேட்குறீங்க அப்படிங் ஆமாம் சமையல் முதக் கொண்டு பாத்தரம் அதெல்லாம் நம்மளோட சேர்ந்தது தானுங்களே ஆமாம் உங்களுக்கு நான் கரண்டி முதக் கொண்டு எங்களோட சேர்ந்தது தாங்க

ஆமாம் ஆமாங்க மண்டபத்திலையேக் கொடுப்பாங்க சரிங்க சரி அது ஓகேங்க அனுப்பிச்சு விடுங்க நான் உங்க கல்யாணத்துக்கு நல்லா நீட்டாக பண்ணிக் கொடுக்குறேங்க சரிங்க சரிங்க ஓகே ஓகேங்க சரிங்க